நமது வாழ்க்கைக்கு எப்படி மேடு பள்ளம் அப்படிங்கிறது தேவை என்பது எந்த விளையாட்டுகள் மூலியமாக நம்ப தெரிஞ்சிக்கலாம்னா சதுரங்க விளையாட்டு மூலியமாக தெரிஞ்சிக்கலாம் அப்போ தான் வந்து எது மனப்பக்குவம் நம்பளுக்கு வரும்ன்னு வச்சிக்கிங்களேன் வாழ்க்கையில் எது நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் எது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்னு சொல்லி நம்ப மனச ஒரு ஒருநிலைப்படுத்துவதற்கு விளையாட்டில் வந்து சதுரங்கம் வந்து ரொம்ப அமைதியை ஏற்படுத்துன்னு வச்சிக்கோங்களேன் அது மாதிரி நிறைய கற்றுக்கலாம் லேர்ன் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல எந்த அமைதியான இதை வந்து நம்ப தெரிஞ்சிக்கலாம் எந்த இடத்துல வந்து நம்ப இது கருத்துக்களை நிறையா கற்றுக்கலாம் அப்படிங்கிறத போது செஸ்ஸுவோட வந்து நம்ப மன அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துன்னு வச்சிக்கங்களேன் விளையாண்டாள் மட்டும் தான் அதாவது விளையாட்டு தான் ஒருத்தரை வந்து மனப்பக்குவத்துலேருந்தும் நம்பளை கட்டுப்படுத்தி ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டுங்கிறதை நான் இதுலருந்து தெரிவிச்சுக்கிறேன்